இங்கே வந்து நான் வந்து எங்களோடைய சொந்தக்காரங்க வீடு ஒன்று பாண்டிச்சேரியில் இருக்குது அப்போ பாண்டிச்சேரிக்கு நான் போயிருந்தப்போது அங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் அப்படினு சொல்லி அங்கே ஒரு இடம் இருக்கிறதா அவங்க சொல்லிச் சொன்னாங்க அங்கே போயிட்டு நாங்கள் போய் பார்த்தோம் அது எங்கே இருக்குது அப்படினாங்கனா எதோ ப்ரொவடென்ஸி மால் பக்கத்தில் இருக்குது அப்படினு சொல்லி எதோ சொன்னாங்க அங்கே வந்து நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே வந்து பார்த்திங்கனா டெக்னாலஜி இந்தமாதிரி செடிக்கெல்லாம் வந்து புதுசு புதுசாக வந்து உரம் செடி எப்படி வளர்க்கலாம் அந்தமாதிரி நிறையா சொல்லித்தரதெல்லாம் நிறையாப் பண்ணாங்க அதே மாதிரியே வந்து இங்கே எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ராஜட் மாதிரி ஒரு சின்னப்பசங்களாம் வந்து பண்ணிட்டுருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் என் காலேஜ் படிக்கின்ற பசங்களெலாம் அவங்கக்கிட்ட போய் இது என்ன அப்படினு சொல்லிக் கேட்டப்போது அவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய சொல்லிக்கொடுத்தாங்க இந்தமாதிரி செடி வந்து எப்படி வைக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லிக்கொடுத்தாங்க அதில் வந்து அவங்க சொல்லிக்கொடுத்ததுல வந்து ஒரு சிலதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது இந்தமாதிரி வந்து டீத்தூளெலாம் நம்ம யூஸ் பண்ண டீத்தூளை வந்து பூச்செடியில் வந்து போடுறது அப்படினு சொல்லி அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கொடுத்தாங்க ஆனால் அதே சமயம் மா ஒரு ஒரு செடிக்கும் வந்து பார்த்திங்கனா நம்ம மண்ணில் ஒரு சில மினரல்ஸ் இருக்காது அதுக்குத் தேவையான நியூட்ரீஷன் இருக்காதது அயான்ஸ் இல்லாததுனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அதுக்கு அதுங்களுக்கு வந்து ஒரு டெஃபிஷியன்ஸி வரும் அப்படின் சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போது எலை வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்குது அப்படினா அதுக்கு வந்து குளோரசஸ் அப்படின் சொல்லி ஒரு வியாதி இருக்கும் இது ஏன் அப்படின்னா பேம் மே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனா பொட்டாஸியம் இந்தமாதிரியான அயான்ஸ் வந்து குறைபாடாக இருக்கிறதுனால் வரும் ஸோ வந்து அதுக்காகவே அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படினு சொல்லி அது அதுக்குன்னு ஒரு ஒரு மருந்து இருக்கும் அந்த மருந்தை வாங்கி அதில் ஸ்பிரே பண்ணோம் அப்படினா அது வந்து சரியாகிடும் செடிக்கு வந்து எந்தவொரு பாதிப்பும் இல்லாமல் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொடுத்தாங்க